இங்கே உள்ளவங்க எல்லாேருக்கும் டீ தான் பிடிக்குனு தெரியும் ஏன்னால் எனக்கும் டீன்னால் அவ்வளோ பிடிக்கும் நான் வீட்டில் வந்து எப்படி சொல்வதுன்னா மூணு வேளை சாப்பிடுறதோட மூணு வேளைக்கு சாப்பிட்டுறதுக்கு முன்னாடி டீ நான் விரும்பி சாப்பிடுகிற ஒன்று டீன்னால் அவ்வளோ பிடிக்கும் வீட்டில் உள்ள அப்பா அம்மா எல்லாேருமே டீ குடிப்பாங்க சரியான டீ பைத்தியம் எல்லாேருமே டீ பைத்தியம் நானும் டீ போடுவேன் நான் வந்து மூலிகை டீ போடுவேன் இஞ்சி டீ ஏலக்காய் டீ இதெல்லாம் போட்டு குடிக்ககுள்ளே நம்மளுக்கு கொஞ்சம் ஹெட் பெயின் அதெலாம் குறையும் ரொம்ப இதாக இருக்கும் ரிளாக்ஸ்ஸோடு மைண்டாக இருக்கலாம் இப்போ எங்கேயாச்சும் ஒரு இப்போ எதாவது ஒரு வேலைக்கு போய்விட்டு வரனால் உடனே டீ குடித்தா இந்த இடம் நல்லாயிருக்கும் இப்போ இங்கேருந்து ஒரு இப்போ இங்கேருந்து வெளி ஊருக்கு போகிறோம்னா அங்கே இறங்கி பஸ் ஸ்டாண்ட்டில் இறங்கி டீ குடித்தாதான் அந்த நாளே நல்லா இருக்கும் இப்போ நான் முழிக்கிறேனா முழித்த உடனே எங்கள் அம்மா டீ போட்டு கொடுத்துருவாங்க ஏன்னால் எனக்கு டீ குடித்தாதான் இப்போ காலேஜ் கிளம்பி வரையிலே எனக்கு டீ டீ குடித்தாதான் இந்த நாளே நிறைவாக இருக்கும் எப்படின்னா நான் சாப்பிடுறனோ இல்லையோ மூணு வேலையும் கரெக்டாக டீ குடிச்சுடுவேன் எனக்கு டீ இருந்தால் மட்டும் போதும் டீ எப்படி போடுவேன்னால் வந்து ஃபஸ்ட் ஃடாப் ஆல் இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாலை வச்சுக்கணும் பாலை வச்சு பால் காஞ்ச பிறகு நம்மளுக்கு லைட்டாக வேணும்னால் லைட்டாக டீத்தூள் போட்டுக்கலாம் ஸ்ட்ராங்காக வேணும்னால் கொஞ்சம் அதிகமாக டீத்தூள் போட்டுக்கலாம் சுகர் உள்ளவங்க டீத்தூள் அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க சுகர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துப்பாங்க சுகர் இல்லாதவங்கனால் வந்து டீத்தூளும் சுகரும் ஷேமாக சேர்த்துப்பாங்க எனக்கெலாம் வந்து டீயில் வந்து சுகர் கரெக்ட்டாக இருக்கணும் எந்த டீ எப்படி குடித்தாலும் எனக்கு டீயில் சுகர் கரெக்டாக இருந்தால்தான் குடிக்கணும்னே தோணும் அதே மாதிரி வீட்டில் இப்போ டீ காய்ச்சிட்டு வந்து பாலை அடுப்பில் வச்சு டீத்தூள் போட்டு பால் கொதிச்சுட்ட பிறகு டீத்தூளை போட்டு அதுக்கப்புறம் ஜீனி போட்டு அதை கொஞ்ச நேரம் காய்ச்சிட்டு காய்ச்ச விட்டுட்டு அதை எடுத்து வடிக்கட்டிட்டு ஒரு கிளாஸ்சில் போட்டு ரெண்டே ரெண்டு பிஸ்கட்டை நினைச்சி சாப்டுபிட்டு அந்த டீயை எடுத்து குடிக்க குள்ளே ஆஹா அதை விட அதை விட ஒரு அருமையான சுகம் வேறு எங்கே எதிலயும் இருக்காதுங்க ஏன்னால் வந்து நான் டீ குடிக்கிறேன்னனா வந்து எனக்கு தலை நான் ஒரு தலைவலி இப்போது நான் ஒரு இடத்துக்கு பஸ்சில் போய்விட்டு வரேன்னால் எனக்கு தலை வலி வந்துவிடும் அந்த தலை வலியை கன்ரோல் பண்ணா டீ குடிப்பேன் டீ நிறையா குடிப்பேன் டீ குடித்தா முடி கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது ஏன்னால் எனக்கு டீ குடித்தா மட்டும் போதும் நான் டீயை ரொம்ப விரும்பி சாப்படுகிற ஒன்றுனா டீ டீக்கு அட ஸ்னாக்ஸ் தொட்டு ஸ்னாக்ஸ் வச்சு சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் எனி டைம் எங்கள் அம்மா இப்போது சமைக்க போகிறாங்கன்னா சமைக்க போவதுக்கு முன்னாடி ஒரு தடவை டீ போட்டு கொடுப்பாங்க சமைச்சு முடிச்சுட்ட பிறகு ஒரு தடவை டீ போட்டு கொடுப்பாங்க எப்படி சொல்கிறதுன்னா டீ டீ குடிக்கிறதுனால சுகர் வரும் டீத்தூள் வந்து என் உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது அப்படி இல்லை டீ டீ குடிக்கிறதால வந்து தலை வலி நிற்கும் சில பேர் இப்போ வயதானவுங்களே பார்த்திங்கன்னா வீட்டில் டீ தான் குடிச்சுட்டு இருப்பாங்க எனி டைம் பார்த்தாலும் டீ தான் குடிச்சுட்டு இருப்பாங்க சாப்பாடு வேண்ணா டீ இருந்தால்போதும் அதே மாதிரி தான் இப்போ ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு காலையில் எழுந்திரிச்சு டீ குடித்தாதான் அந்த நாளே நல்ல நாளாக அமையும் டீ குடிக்கலையே டீ குடிக்கலையே டீ குடிக்கலையேன்னு அந்த நினைப்பா தான் இருக்கும் என்னிக்கி நான் டீ குடிக்காமல் எங்கேயாச்சும் வேலைக்கு போகிறனோ அன்னிக்கு நான் டீங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான சாப்பா சாப்பாடு வகைன்னே சொல்லாம் நான் அதிக டைம் சாப்பிடுறத விட டீதான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் எனக்கு டீன்னால் அவ்வளோ பிடிக்கும் அம்மா கூட வெளியே போகிறேன் பாட்டி கூட வெளியே போகிறேன்னா நான் காசு வச்சுருபேன் நான் காசு வச்சு டீ குடித்தாதான் நான் அந்த இடத்தை விட்டே வருவேன்